இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிலான வெயிலான ஊர்ல தான் இருக்கோம் வெயில் டைமு ரொம்ப வெயில் டைம்ல கடையில் ஜூஸ் வாங்குறதுலாம் எனக்கு பிடிக்காது வீட்டிலையே ஃப்ரஷ்ஷாக போட்டு குடிக்கணும் ஆரஞ்சு லெமனு ஆப்பிள் அந்தமாதிரி ஜூஸ் போட்டு குடிப்போம் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகணும்னா ஊட்டி தான் போகணும் அங்கே ஊட்டிக்கு போனாவே ரொம்ப குளிராக தான் இருக்கும் அங்கே அடுப்பு பற்றவச்சு அடுப்புக்கிட்ட உட்கார்றது அது ஒரு சந்தோசமாக இருக்கும் அந்த குளிர்னா பார்த்தீங்கன்னா டீ காஃபி அந்த டீக்கு வந்து போண்டா பஜ்ஜி சூடாக வீட்டிலையே போட்டு சாப்பிட்ணும் அது ரொம்ப சந்தோசமாக இருக்கும் குளிருக்கு அப்புறம் லீவ் விட்டாங்கன்னால் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம் தாத்தா பாட்டி கிராமத்தில் இருக்காங்கள் வயல் வயல்ல போய் சமைச்சி எல்லாருமே குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது அது ஒரு சந்தோசமாக இருக்கும் சாப்பிட்டு பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது நிறைய பழம் இருக்குது தாத்தாவுக்கு தெரியாமல் பறித்து சாப்பிடுவோம் அப்புறம் தாத்தா கண்டுபிடுச்சிருவாங்க பார்த்து அது அது ரொம்ப சந்தோசமாக இருக்கும்